ஹலோ நான் நாங்கள் இப்போ வந்து ஹோட்டல்லந்து ஃப் ஃப் மீல்ஸ் ஆட்ரு பண்ணிருந்தோம் எங்களுக்கு வந்து இது மாரி திங்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக தேவைப்படுது ஸ்பூனு இல வாழை இலலாம் தேவைபடுது எங்களுக்கு அப்போம் இந்த ப்லேட்டு அதுபோல இங்கே எல்லாம் தேவைபடுதுணா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்டாவே தேவைபடுது எல்லாம் பொருளும் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டா கொடுத்தனுப்ப முடியுமா டம்ளரு அப்புறம் ஸ்பூனு ப்லேட்டு வாழை இல அப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுண்ண எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்து அனுபிசா நல்லா இருக்கும் ஆமாண்ணா எங்களுக்கு வந்து ஸ்பூன்ஸ் அதிகமாக தேவைப்படுது ஸ்பூன் ப்லேட்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அதிகமாக தேவைப்படுது எங்களுக்கு எங்கள் இதுக்கு